நான் வாங்கின இந்த ஸ்மார்ட் வாட்சில் வந்து நெகட்டிவ் கமெண்ட்டுனு அப்படின்னு பார்த்தோம்ன்னா ஒன்று வந்து அந்த பின் வந்து நம்ம ஸ்ட்ரிப்பில் வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கிறது வாட்ச் கட்டிக்கிறத்துக்கு வந்து நமக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு ஏன்னா அந்த பின் சரியாக கொஞ்சம் பெண்ட் ஆகாமல் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு தோணுது அதனால ஒவ்வொரு முறையும் நான் அதை கட்டும் போது கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கு அது மட்டும்தான் எனக்கு சிரமமாக தெரியுது ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அதோடு ஒரு ஸ்ட்ரிப் வந்து ரப்பரில் செஞ்சு இருக்கிறதுனால வேர்க்குது அதனால் ஒவ்வொரு தடவையும் கழட்டி வைக்கிம் போது பார்த்திங்ன்னா அந்த வேர்வை வந்து பின்னாடி வந்து அந்த வாட்ச்சோட பின் பக்கத்தில் படிந்து இருக்குது இதனால் ஏதுனாச்சும் பின்னாடி தண்ணிர் உள்ளே போயிடுமோ அப்படிங்கற மாதிரி ஒரு அச்சம் இருக்குது இது ரெண்டு தான் இதில் வந்து நெகட்டிவ் கமெண்டாக இருக்குது